பதினாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது பதினாறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு